ஆ ஹாலோ குமாருங்களா பெயிண்டருங்களா நீங்கள் ஆ சரி ஒரு பங்க்ஷன் ஒன்று இருக்குது வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் சொல்லு ஆ அது வந்து ஹால் வந்து பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம்மு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு கிச்சன் வந்து ஒரு எட்டுக்கு எட்டு மேலே மேலே பால்கானி இருக்குது அதுக்குலாம் சேர்த்து எவ்வளோ ஆகுங்க சரி ஆ சரி ஆ சொல்லுங்கள்

ஆ சரி

ஆ ஆ ஆ சரி ஆ பன்னெண்டு ஆளுங்களா என்ன அதிகமாக சொல்கிறிங்க போல இருக்குது பாத் ஆ பார்த்து செய்யுங்க அதே மாதிரி வந்து கலரு வேணுமே கலரு கலர் வேணும் ம் ப்ளூவில் வேணும் ஒரு கோல்டு கலரு கிச்சனில் வந்து இந்த ஃப்ரூட்ஸுங்கள்லாம் வர மாதிரி காய்கறி இதல்லாம் வர மாதிரிலாம் அதுக்கு பெயிண்ட்டு அந்த மாதிரி கலரில் பெயிண்ட்டு வேணும் அப்புறம் வெளியில் வந்து எல்லோ கலர் வேணும் அந்த பாடருலாம் ம் சொல்லுங்கள் அதுக்கு வந்து கோல்டு கலர் தானே போடுவாங்க ஆ சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொன்னாக்கா கரெக்டாக இது பண்ணிக்கலாம் ஆ ஆ எட்நூத்தி ஐம்பதா கூலி ஆ ஆ

ஆ சரி வீட்லேயே செய்து போ சாப்பிட்டுக்க கொடுக்குறோம் செய்து கொடுக்குறோம்

ஏன் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இருக்க கூடாதா அன்னன்னைக்கு கொடுத்தட்ணுமா சம்பளம் பன்னண்டு பன்னெண்டு பேருன்னு சொல்கிறிங்க அதுக்குன்னு அநியாயமாக ஒரு எட்டு பேர் போட்டுக்கங்களேன் சரி எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாளாகும் மூணு நாள் ஆ ஒரு நாள் சம்பளம் எ ஒரு ஆளுக்கு எட்நூத்தி ஐம்பதுரூபா பன்னெண்டு ஆள் சொல்கிறிங்க பைத்தெட்டு எண்பது எட்டாயிரம் பைத்தாறு அஞ்சு என்னாச்சு ஐநூறுபாயா பை எட்டாயிரம் ஆ ம் பதினாறு ஒம்போதாயிரத்தி அறநூறுபாயா ம் ஆ அதான் பா பன்னெண்டு அஞ்சு அறுபது ஆர்நூறாச்சு ஆமாம் ஒரு ஆளுக்கா ம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு

ம் மூவாயிரத்தி எரநூறு ஆ

ம் சரி என்ன ஊர்லேருந்து வர்றீங்க பெட்ரோலுக்கு வண்டிக்கு நாங்கள் கொடுக்கணும் காசு நீங்கள் தான்ங்க போட்டுன்னு வரணும் வண்டிக்கு அதுக்கெல்லாமா நாங்கள் பெட்ரோல் போட முடியும் டீ காலையில் ரைட்டு மதியானம் சாப்பாடு தானே சாய்ந்தரம் ஒரு மூணு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு டீ தான் தருவாங்க இது கூல்ட்ரிங்க்ஸுலாம் யார் கொடுக்குறாங்க அதுக்கே அஞ்சிசு மணிக்கே முடிஞ்சிடும் வேலை இப்போலாம் வெயில் காலம் ஆச்சே ஆறு மணி வரைக்கும் செய்யலாம்ல சரிங்க பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸுங்க சரிங்க சரி வாங்க